நிறையாப்பேர் வந்து பார்த்திங்கன்னா கண் தெரியாதவங்கள் இருக்கிறாங்க காது கேட்காதவங்க இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு தனியாக பள்ளிக்கூடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்குறாங்க அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களை உணர்ந்து அவங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறையாப்பேரு கற்றுக்கொடுக்குறாங்க போதிய ஆதரவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதைமேரி சாப்பாடுலாம் போட்டு அவங்களுக்கு சரி சமமாக உட்காந்து சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி சிறப்பாக அவங்களுக்கு சொல்லிக்கொடுக்கறாங்க அந்த பள்ளியில் அவங்களுக்களு தனியாக கவனம் எடுத்து அவங்களை பார்த்து கொள்ளவேண்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் கூட முன்னின்று செயல்படுத்திட வேண்டும் விதவிதமான அவங்களுக்கு தெரிந்த மாதிரி இந்த ஸ்க்ரைப் அப்படி என்று சொல்லக்கூடிய முறையை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த வேண்டும் பார்வையற்றவர்கள் யாராவது மாணவர்கள் அல்லது வயதானவர்கள் யாராவது சாலையை கடக்க உதவி செய்ய வேண்டும் காது கேளாத மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு காதுகேட்பு கருவி அதை கொடுத்து அவங்களுக்கு முறையாக சொல்லிக்கொடுக்கலாம் இன்னும் நிறையா திட்டங்கள் மூலமாக நிறையா அவங்களுக்குன்னு சிறப்பு சலுகைகள்லாம் நிறையா வந்திருக்குது அதெலாம் அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அவங்களுக்கு சொல்லிக்கொடுக்க ஆசிரியர்களும் போதிய ஆதரவு கொடுத்து அவங்களுடைய சிறப்பான தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் சரி தமிழ்நாட்டில குறிப்பாக நிறையா குழந்தைகள் கண் தெரியாமலும் காது கேளாமலும் படிக்கிறார்கள் அவங்களை முறையாக பராமரித்து சிறப்பாக கல்வியினை அளித்து அவங்களும் முன்னேற அவங்களுக்கு கற்றுக்கொடுக்கிற ஆசிரியர்கள் பாடுபட வேண்டும் நவீன முறையில் உண்டான கல்விமுறைகள் மாற்றங்கள் அதனை உட்புகுத்தி அவங்களுக்கு கற்பிக்க வேண்டும்